தொழில்நுட்பங்கள் முன்பு இருந்தது போல் அல்லாமல் இன்றளவில் மிகவும் மாற்றங்களுடன் காணப்படுகின்றன இம்மாற்றத்தை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்பு மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் ஆனது இல்லாமல் இருந்தது ஆனால் சார்லஸ் பாப்பேஜ் ஒருவர் மட்டும் ஒருவர் மட்டும் ஆக்டிவேட் செய்யக் கூடிய கணினியை உருவாக்கினார் அக்கணினியானது ஒரு அறையில் ஒருவர் மட்டுமே பயன்படுத்தும் அளவிற்கு மிகவும் பெரிதாக இருந்தது அதன் பின் அதன் சுருங்கிய வடிவமானது பலரால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றளவில் உள்ள கணினியாக மாற்றம் அடைந்துள்ளது அதன் பின் உள்ளங்கையில் உலகம் என்று அழைக்கப்படும் மொபைல் ஃபோன்கள் அதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்விரண்டையும் நாம் கற்றுக்கொள்வது மற்றும் பயன்படுத்துவது நம் கைகளில் தான் இருக்கிறது